தமிழ் மொழி வந்து இந்த உலகத்துலயே மிக பழமையான ஒரு மொழி இது கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மக்கள் வந்து ஒரு ஏழு எட்டுக்கோடி மக்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குறாங்க இலங்கையில் பேசுகிற தமிழ் சிங்கள தமிழ் அவங்க இருக்குறதுல உண்மையான தமிழ் பேசுறவங்கன்னா இன்னும் அவங்க தான் இப்போ இங்கே தமிழ் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்குறவங்க கூட இங்க்லீஷ் தமிழ் தெலுங்கு மற்ற மொழிகள் எல்லாத்தையும் கலந்து தான் பேசிட்டுருகாங்க ஆனால் ஸ்ரீலங்காவில இலங்கை எடுத்துக்கிட்டால் அவங்க அப்படி கிடையாது இன்னும் உண்மையான தமிழ் பேசிட்டுருக்குறாங்க அவங்க பேசுறதுக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குறவங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி இப்போ தமிழ் மக்கள் வந்து உலகம் முழுக்க எல்லாம் பகுதியிலையும் இருக்குறாங்க நிறைய பேர் தமிழ்ல கற்றுக்கிட்டு இருக்குறாங்க இப்போ நம்மளும் இணைய தளங்களில் எல்லாத்துலையும் போய் பார்த்தாலும் தமிழ் மொழி ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குது எல்லாம் இடத்துலையும் தமிழ் இப்போ வளர்ந்துட்ருக்குது அதிக இலக்கியங்கள் எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழின்னா அதுவும் தமிழ் தான் தமிழ் கற்றுக்குறதுலியும் நிறைய பேர் இப்போ கற்றுக்கணும் நிறைய பேர் தமிழ் பேசுறவங்க இருக்குறாங்க அதனால் தமிழ் மொழி கால கணக்குப்படி பார்த்தா இந்த காலக்கட்டத்துலயே மிக மூத்த மொழி எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு மொழி